பெங்காலி மாதிரியான மொழிகளில் தமிழ்மொழிக்கும் தொடர்பு நிறையாவே இருக்குது நிறைய அந்த காலகட்டங்களில் வந்து பொருளாதார வளர்ச்சிக்காக இங்கேயிருந்து அங்கே வாணிபம் செய்கிறதும் அங்கேயிருந்து இங்கே வந்து வாணிபம் வாணிபம் செய்து பொருள் ஈட்டக் கூடிய அமைப்புகளில் இருந்திருந்திருக்காங்க மேலும் வந்து அவங்க வந்து தமிழ் மொழிய கற்றுக்கறதுக்கும் நம்ம வந்து பெங்காலி மொழியை தமிழ் மக்கள் வந்து பெங்காலி மொழியை கற்றுக்கறதுக்கும் ஒரு நல்ல அமைப்புகளாக இ இது வந்து இருக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்குது மேலும் வந்து ம இப்போ மற்ற மொழிகளில் வந்து ஏன் நம்ம கற்றுக்கறோம் அப்படின்னா நம்ம குறிப்பாக சொல்லப் போகணும் அப்படின்னா அவர்களோடய பொருளாதாரம் என்னும் நிலைக்காக ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடம் இடம் பெயரத்துக்குண்டான அமைப்புகளில் மட்டுமே வந்து இதை மற்ற மொழிகளில் பிராந்திய மொழிகளில் வந்து கற்றுக்கறதுக்குக்கும் பேசறதுக்குண்டான அமைப்புகள் வந்து ஏற்படுத்தப்படுகி பட்டிருக்கு இதில் வந்து பெங்காலியும் தமிழ் மக்களும் ஒரே இ இனப் பாகுபாடின் மூலமாகவும் ஒரே வாழ்விலே வா வாழ்வியல் முறையில் மூலமாகவும் ஏ ரெண்டு பேருமே ஒத்தக் கருத்தையும் ஒத்த இனம் சார்ந்த இருக்கிற மாதிரி ஒரு அமைப்புகள் இருக்கிறதுனால இது ரெண்டுமே நன்றாக இருக்கிறதுன்றது நல்லா தெளிவாக இருக்கிறது